ஹலோ ஹலோ மேடம் நல்லாயிருக்கீங்களா நான் இங்கே மஹாதான தெருலேருந்து அனுப்பிரியா பேசுகிறேன் தெரியுதா ஆ ஆமாம் அவள் தான் நான் எங்கள் ஹவுஸ் வீடு கட்டி கொடுத்திங்கள்ல அதில் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ரூம் செட் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ அமௌண்டு அப்புறம் எவ்வளோ நாளில் கட்டித் தருவீங்க வேணாம்மா அப்போதிக்கி அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை அதனால் தான் இப்போ கால் பண்ணிணேன் ம் ஆ செல்ஃபெல்லாம் கொஞ்சம் வச்சு ஒரு ரூம் மாதிரி மேனேஜ் பண்ணி கொடுத்தா போதும் மேடம் எவ்வளோ ரேட்டாகும் மேடம் ஓகே மேடம் நீங்கள் வந்து பண்ணிகொடுத்திட்டிங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாளைக்கே ஸ்டாட் ஆ ஆரம்பிச்சுருங்க மேடம் என்றைக்கி முடிப்பீங்க ஓகே மேடம் பண்ணிகொடுத்துருங்க மேடம் ஆ ஓகே மேடம் பண்ணிடுறேன் மேடம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ நல்லாயிருக்கு மேடம் அதனால் தானே உங்களுக்கு கால் பண்ணிணேன் ஓகே மேடம் ஓகே மேடம் அதை கேட்க தான் மேடம் கால் பண்ணிணேன் சரி மேடம் தேங்க் யூ மேடம்